தமிழ் நாட்டில் பெரிய கலாச்சாரம் என்னென்னா பண்டிகை தான் பண்டிகைன்னால் மாரியம்மன் பண்டிகை மாரியம்மன் கூழ் ஊற்றுறது காவடியாட்டம் இ நிறையா இருக்குதுங்க இந்த உகாதி அப்புறம் ஆயுத பூஜை தீபாவளி தான் ரொம்ப பேமஸ்ஸுன்னால் பி தீபாவளி தான் பட்டாசு வெடிக்கிறது பட்டாசுனாலே ஒரே சந்தோஷந்தான் அதில் வந்துட்டு நிறைய கொண்டாடி இருக்கிறோம் பண்டிகையில் உகாதி வரும் கடைசி வருஷம் வந்து உகாதி வந்துடும் அப்புறம் மாட்டுப் பொங்கல் வரும் மாடு விடுறது எருது விடுறது இந்த ஊர் பிடிச்சின் போகிறது அந்த ஊர் பிடிக்கிறது ஏற்றுறது வண்டியில் ஏற்றுறது ப்ரைஸ்சுக்கு விடுறது ப்ரைஸ் அடிக்கிறது அது ஒரு வெறித்தனம் பண்டிகைன்னாலே அவ்வளோ இது அப்புறம் வந்து விளையாட்டு வந்துட்டு மொகரம் வந்துட்டு இந்த முஸ்லீம்ஸ்சில் பண்ணுவாங்க இந்த கிருஷ்ணகிரி டிஷ்டிக்ட்டில் காவேரிபட்னம் என்ற இடத்துல பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க சாட்டையால் அடிப்பாங்க அப்புறமா குத்திக்குவாங்க அப்புறமா அக்னி குண்டாவில் இறங்குவாங்க நெருப்பு போட்டு அதில் இறங்குவாங்க அதை அதிகாலை நாலு மணிக்கு இறங்கும்போதான் அது பார்க்கறது ரொம்ப நல்லது அந்த நேரத்துக்கு வந்து கடவுளே இறங்குறாங்கன் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நிறைய முறை பார்த்துருக்கறேன் எங்கள் ஊர்லேயே நடக்குது இப்போது ரீசண்டாக நடக்குது இப்போது நவராத்திரி நடக்குது நைட்டு புல்லாக முழிச்சிட்டே இருக்கணும் நவராத்திரிக்கு அப்புறமா பங்குனி உத்திரன்றது நட்சத்திரம் நட்சத்திரம் வந்துட்டு இந்த ராசி பலன்னென்கிற இல்லையா அதனால் அது வருது அது என்னென்னு முழுசா எனக்கு தெரியாது ஏன்னால் அவ்வளோ தாங்க